மாறி வரும் தொழில்நுட்பன்னா இந்த மொபைல் இருக்கறதுனால தான் இதுக்கு முன்னாடிலாம் இப்போ ஊர் எதுனா ஒரு நியூஸ் நம்மளுக்கு வருதுனா அது வந்து தபால் மூலிமா தான் அனுப்புவாங்க அதை அவங்க அம்ச்சு ஒரு மாதம் கழித்து தான் நம்மளுக்கு வரும் அதே தந்தியாக இருந்தால் ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் உடனே அது ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படி வேறு ஒரு நல்ல விஷயம் இது உடனுக்கொடனே எதுவும் அப்போலாம் வசதி இல்லை ஃபோனும் இல்லை அப்பறம் டபா தாபால் நிலையத்தில் வெச்சாங்க ஒரு ஃபோனு அங்கே தான் போய் பேசிக்கணும் ஃபோன் வரும் எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலேஜ் வளந்தவொடனே ஊருக்குள்ளே யார் கொஞ்சம் வசதியாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் ஆன்லைன் ஃபோன் இருந்தது அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மாற மாற ஃபோனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பட்டன் ஃபோன்லாம் அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நாளடைவில் அது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக எல்லோர் கையிலேயும் மொபைல் ஃபோனுன்ற மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ டச் ஃபோனு அது இதுன்னு இப்போ எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து பேசிக்கிற அளவுக்கு நாலேஜி வளந்துடுச்சி அப்படின்னுக்குள்ள எனக்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணவே தெரியாது எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரு தான் மொபைல் வாங்கி யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாரு அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அவர் வாங்கிக் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் இப்படி யூஸ் பண்ணணும் ஒரு வீடியோ கால் பேசுகிறதுக்கு ஒரு பணம் அனுப்புறதுக்கு ஃபோன்லேயே என்னென்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னிட்டு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு இப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு ஃபோனுன்னா இப்டி அப்டின்ட்டு ஃபோன் வந்தால் பேசுவோம் அட்டன் பண்ணுவேன் பேசுவேன் அவ்வளோ தான் இப்போ தான் ஃபோனில் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் எங்கள் வீட்டுக்காரரு தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு இந்த ஃபோன் வந்ததினால தான் இப்போ யார் எப்படி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க முடியுது